தினமும் அதிகாலை எழுந்து தண்ணீர் குடித்து விட்டு பண்ண வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்குரும் எப்படின்னா அதிகாலை எழுந்து பண்ணால் மனம் அழுத்தம் குறையும் மன வலி குறையும் கைகால் வலி மூட்டு வலி நெஞ்சு வலி எல்லாம் குறையும் தினமும் நம்ம எழுந்து எழுந்து பண்ணுறோம் அப்படின்னா மன வலி கொஞ்சம் கம்மியாகும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனது கஷ்டம் இல்லாமல் ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்கும்